ஆ ஹலோ சொல்லுங்க யார் ஆ சொல்லுங்க ஆ ஆ ஆ நான்

ஒரு ரூம் மட்டும் எக்ஸ்டன்ட் பண்ணுமா உங்களுக்கு என்ன அளவு இருக்கும் ஓ அப்படியா ஆ சரி இடத்த நேராக பார்த்துட்டு மெஷர் பண்ணிவிட்டு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் ஜாமானும் வெச்சுருக்கீங்களான்னு ஜல்லி சிமெண்ட்டு இதெலாம் எதுவும் வெச்சுருக்கீங்களா இல்லை எல்லாமே வாங்கதான் செய்யணும்மா ஓகே ஓகே ம் ஒரு முப்பதடி வருன்னால் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா அமௌண்ட் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ஆகும் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஆ ஒர்க்கர்ஸு அதுக்குள்ளே திங்க்ஸ் எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் நாங்களே நல்லா செஞ்சுத்தரோம் ம் இடத்த பார்த்துட்டு எல்லாத்தையும் ஜாமானெலாம் வாங்கிகிட்டு சொல்லுவோம் ஒரு டென்லிருந்து ஒரு டொண்ட்டி டேஸ் ஆகும் ஆ ஆ ஓகே ஓகே சார் நீங்கள் வந்துட்டு ஆ உங்களோடய நேமும் அட்ரஸ் மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணி விட்ருங்க நாங்கள் வந்து நேராக வந்து பாக் ஆ ஓகே சார் ஓகே ஆ ஓகே சார்